இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்னா அவிநாசி கலை கல்லூரி அரசு கலை கல்லூரி இருக்குதுங்க அங்கே நல்லா பாரதியார் குறும்படம் அது எடுத்தாங்க இப்போது கடைசியாக கூட அதை பண்ணாங்க அப்புறம் ஆடை வடிவமைப்பு டிசைனிங் பண்ணுறது ட்ரெஸில் டிசைனிங் ஒர்க்கு இதெல்லாம் கூட நல்லா ஸ்டுடென்டுக்குலாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அந்த காலேஜிலிங்க அவிநாசியில் அரசு கல்லூரிதாங்க அந்த கல்லூரி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குதுங்க அந்த நிறைய புதுசு புதுசாக எப்படி உருவாக்குவது அந்த க கலையெல்லாம் சொல்லி கொடுக்குறது அந்த காலேஜைதாங்க சொல்ல முடியும் நல்லா படிக்கிறாங்க அந்த ஸ்டுடென்ட்ஸும் நல்லா புரிஞ்சுக்குறாங்க அந்த பக்குவமாக நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்துங்க ஒன்றா சேர்ந்து ஒன்று ஒரு கலையை உருவாக்குறதில் நல்ல ஆர்வம் காட்டிட்டு வராங்க பாரதியார் குறுந்தொகை படன்னால் அவ்வளவு சூப்பராக எல்லா பசங்களும் நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப பிரமாண்டமாக இன்றைக்கி வந்து கூடிய சீக்கிரத்திலயே வெளியிடறதுக்கு ஒரு எல்லாம் கலந்தாய்வு பண்ணி பத்திரிக்கையில் எல்லாம் கூட வெளியிட்டிருக்குறாங்க